பிளாஸ்டிக் டப்பா வாங்கறதுனால ஃபஸ்ட்டு வந்து மாவாட்டி ஃப்ரிஜ்ஜில் வைப்போம் அப்பறம் வந்து சீரகம் ஒன்று தனியா மெளகு இந்த பருப்பு துவரப் பருப்பு உளுந்து கடுகு உளுந்து பருப்பு கடல அவரைப் பருப்பு தட்டப்பயிறு கொள்ளு எல்லா பருப்பும் அதில் எல்லா இதுலேயும் டப்பா எல்லா டப்பாலேயும் போடுவோம் அதில் அப்பறம் தனித்தனியாக சின்ன டப்பலாம் இருக்குல்ல அதில் தனியாக சீரகம் தனியாக மஞ்சத்தூள் மஞ்சப்பொடி தனியாக மிளகு தனியாக எல்லாமும் அதுலேயும் போட்டுக்குவேன் அதில் தனி சின்ன சின்ன டாப்பாவுலையுமே அந்த டப்பா வந்து பருப்பு வந்து எல்லா இதுவுமே போட்டுக்குவேன் அதில் அப்பறம் பூவும் கூட போட்டு டப்பாவில் போட்டு பிரிட்ஜுல வெச்சுக்குவோம் சின்ன சின்ன பொருள் தானே அதில் ஸ்நாக்ஸு கூட சின்ன சின்ன இதில் கூட போட்டு வெச்சுக்குவேன் அதில் பருப்புக்கு எல்லா டப்பாவும் எல்லாம் கொள்ளுலேருந்து எல்லா பொருளும் டப்பாவில் போட்டு அது டப்பாவில் போட்டு எல்லாம் பிரிட்ஜுலேயும் வைச்சுக்கலாம் முன்னாடியும் வச்சின்னு சமையலறையில் வெச்சுட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது அந்த டப்பாவினால பிளாஸ்டிக் பூ டப்பாவினால எங்கள் வந்து டப்பா வந்து எங்களுக்கு நல்லா இதாகுது தரமாக இருக்குது எங்களுக்கு அதனால் எல்லா பொருளும் அதில் போட்டுக்கலாம் அதில் அந்தமாரி அந்த டப்பா உள்ளே எல்லாம் பரவாயில்லை எங்களுக்கு